ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் ஓகே ஓகே உங்கள் நேம் மேம் ஆ ஓகே மேம் நேற்று வந்து டெலிவரி பசங்க உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க பட் நீங்கள் வந்து பிக் பண்ணலை அதனால தான் டெலிவரி ரிட்டர்ன் ஆயிருக்கு ஆமாம் ஆமாம் ஓகே இன்னக்கு என்ன டைமிங் மேம் ஓ அப்படியா மேம் ஓகே மேம் ஓகே மேம் இங்கே அவைலபிளிட்டி செக் பண்ணுறோம் முடிஞ்சா செவன் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு க டெலிவரி கொடுத்தர்றோம் அப்படி இல்லைனா மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் பிஃபோர் டெலிவரி கொடுத்துர்றோம் ஆ இன்னக்கு இருக்கு சரி ஓகே மேம் நாங்கள் இன்னக்கு செவன் ஓ கிளாக் நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம் கொஞ்சம் கால் மட்டும் கரெக்டாக பிக் பண்ணிவிடுங்க ஆ உங்கள் அட்ரஸ் சொல்லுறீங்களா கன்பார்ம் பண்ணிக்கிறோம் சொல்லுங்கள் ஓகே ஓகே

ஓகே ஆ ஓக் ஓகே மேம் நீங்கள் ஷார்ப்பாக செவன் ஓ கிளாக் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறோம் மேம் ஆ தேங்க் யூ மேம்